எனக்கு வந்து இந்த சர்ஃபே அதை பத்தி ஒரு தட பண்ணும் ஆசை ஒருதட ஆனால் ட்ரை பண்ணி கீழே விழுந்திருக்கேன் அது வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா நல்லா பயிற்சி செய்ய வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரைனர் வச்சிக்கிட்டு நம்ம வந்து முறையாக செய்யணும் இல்லைனா வந்து உயிருக்கே ஒரு ஆபத்து கூட ஏற்படலாம் அதெல்லாம் தாண்டி நம்ம தேவையான கோ எல்லா வந்து கரெக்ட்டாக செய்யணும் அதிகரிக்கும்போது